எனக்கு ஓ பஜாஜ் டிஸ்கவரு ஃப்ளெண்டர் ப்ளஸ்ஸு ஹீரோ ஹோண்டா டி டிவிஎஸ்ஸு டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸூ இபைக்கி இந்தமாதிரி பைக்குகளெலாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பைக்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது எனக்கு மிகவும் பிடித்த பைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டர் ராயல் என்ஃபீல்டர் கோல்டன் கோல்டன் அந்தமாதிரி ராயல் என்ஃபீல்ட்ரை நான் வந்து கன்னியாகுமரியில் இருந்த ஜம்மு வரைக்கும் ஜம்மு வரைக்கு பைக்கிலியே பைக் ட்ரைவ் பண்ணணும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸூகளும் என்னோடய ஃபேமிலி ஃபேமிலி மட்டும் போய்ட்டு வர்றமாதிரி அந்தமாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருந்து நாங்கள் ஜம்மு வரைக்கும் போய்விட்டு வர்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அது ஏதாவது ஒரு நாள் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கேன் அதாவது பைக் ரேஸிங் எனக்கு பைக் பைக் ரைடிங் அதிகம் பிடிக்கும் அதுபோக நான் இங்கேருந்து ஹில்ஸ் ஏரியாக்கு பைக்கில் போய்விட்டு வரலாம் ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் இந்தமாதிரி ஏரியாக்களுக்கு போய்விட்டு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போனால் ஒரு ஸேஃப்ட்டியாக இருக்கலாம் அந்தமாதிரி எல்லாமே தெரியும் ரூல்ஸுகளை பயன்படுத்தி போய்விட்டு வரணுன்னு ரொம்ப ஆசை அதுபோக பைக்கில் ரொம்ப பிடிச்சதே எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான் அது எப்படியாவது நான் வேலைக்குப் போய் சம்பாதிச்சி அதை கண்டிப்பாக வாங்கணும் வாங்கி ஒரு கெத்தா நான் வலம் வரணுன்னு ஒரு ஆசையில் இருக்கேன் அதுபோக என் கனவு எப்போவும் நிறைவேறதுக்கு நான் வந்து ஹார்டுஒர்க் கண்டிப்பாக பண்ணுவேன் அதை கண்டிப்பாக வாங்குவேன் அதை நான் நினச்சமாரி பைக் ரைடை ஜ கன்னியாகுமரி டூ ஜம்மு வரைக்கும் பைக் ரேஸிங் பைக்லியே பைக் ரைடிங் போக ஆசைப்பட்றேன்